பெரம்பலூரில் பல ஆண்டுகளாக இந்த மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது எப்படி என்றால் எனக்கு தெரிந்து நிறைய ரோடுகள் நிறைய வீடுகள் புதிதாக பெரம்பலூர் மாவட்டத்தில் வெளியூரில் இருக்கின்ற மாணவர்கள் சொந்தக்காரங்கள்லாம் அவங்க அவங்க ரிலேட்டிவெலாம் பர்ச்சேஸ் பண்ணி சொத்தெல்லாம் விற்று சிட்டிக்குள்ளே வரணுட்டு அவங்க பிள்ளைங்களுக்காவோ படிப்புக்காக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இங்கே வந்து சேர்ந்து வீடுக்கட்டி அவங்க பிள்ளைங்கள படிக்க வைச்சு பிள்ளைங்க படித்தா இன்னும் பெரிய பெரிய அளவில் சிட்டியில் படித்தா பெரிய ஆளாக ஆகலாம் அப்படிங்கிற நோக்கத்துக்கு பெரம்பலூரில் படிக்க வைக்கிறாங்க அந்த நோக்கதினால சில பேர் சொந்தமாகவே வீடுகட்டி இங்கே வந்து பெரம்பலூர் டவுனுக்குள்ளேயே செட்டில் ஆகிர்றாங்க ஏன்னால் இங்கே வந்து பெரிய பெரிய நல்ல சிபிஎஸ்இ ஸ்கூலெலாம் சிட்டிக்குள்ளே இருக்குது அதனால சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கிறதுனால லோக்கலிலே பிள்ளைங்க படிப்புக்காகவ சேர்த்து விர்றாங்க அது மட்டுமல்ல சிட்டிக்குள்ளே ஹாஸ்பிடல்ஸ் நிறையாருக்கு இங்கே வந்து பெரிய பெரிய ஹாஸ்பிடல் இருக்குது மருத்துவர்களெலாம் உடனே பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது ஒரு வகையானது அதே மாரி மார்கெட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கடைக்கு போனால் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்னால் டவுன்குள்ளே இருக்குது ஒரே இடத்துல என்ன பொருள் வேண்ணாலும் வாங்கக்கூடியே வாய்ப்பிருக்கு இப்போ அதனால் எல்லாம் சிட்டி நோக்கி பெரம்பலூர் மாவட்ட மக்களெலாம் சிட்டியை நோக்கி வர்றாங்க அது ஒரு நிகழ்வு அடுத்தது கல்லூரிகள் இங்கே வந்து எஜுகேஷன் கல்லூரிகளெலாம் நிறைய வந்திருக்கு அதனுடைய எஃபோர்ட்டும் பெரிய மாற்றத்துக்கு ஒரு காரணம் ஆமாம் அதுதான் முக்கியமான காரணம் நம்ம சொல்வது என்னென்னா ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கு மாணவர்களும் ஒரு காரணம் ஹோட்டல்ஸெலாம் பாருங்க நிறைய பெருகிடுச்சு பெரம்பலூரில் எங்கேப் பார்த்தாலும் ஹோட்டல்ஸ் வெஜிடேரியன் நான்வெஜிடேரியன் அப்புறோம் ரோட்டுக்கடை பழக்கடைகள பாருங்க பழம்லாம் நிறைய பழக்கடையிருக்கு அப்புறோம் சந்தைருக்கு வா ம டெய்லி சந்தை அதுக்கு புதுசாக காய்கறி பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு நிறைய பேர் ஃப்ரெஷான சாப்பாடு சாப்பிடுவோன்ட்டு அதுக்காகவும் இங்கே சிட்டிக்குள்ளே வர்றாங்க அதனால கொஞ்சம் மாற்றம் ரோடெலாம் நல்லா சூப்பராக டூ வே ரோடு போட்டு வெச்சுருக்காங்க முன்னடியெல்லாம் ஒன் வே ரோடு இருந்துச்சு இப்போது டூ வே போட்டு தேட்ரு சிட்டிக்குள்ளே தான் டிஜிட்டல் தேட்டரெலாம் இருக்குது அந்த டிஜி டிஜிட்டல் தேட்டரெலாம் பார்க்கறதுக்கு நிறைய பேர் சிட்டிக்குள்ளே தான் வர்றாங்க அதனால சில சேன்ஜ் இருக்குது மக்கள்கிட்ட மெயின் என்ன காரணன்னால் எஜிகேசன் இந்த மாவட்டத்தில் பல்வேறு யுனிவர்சிட்டி இன்றைக்கி வந்திருக்கு பெரம்பலூர் நோக்கி இப்போ தனலட்சுமி யுனிவர்சிட்டியிருக்கு ப்ரைவேட் யுனிவர்சிட்டி அதுவும் லட்சக்கணக்கான மக்கள் மாணவர்கள் வந்து படிக்கிறதுக்கு இப்போ எல்லாம் டோல் பண்ணிவிட்டு வர்றாங்க தனலட்சுமி மெடிக்கல் காலேஜ் இருக்குது ரெண்டு மெடிக்கல் காலேஜ் அதுவும் இப்போருக்கு அங்கே துறையூர் ரோட்லேயே ஒன்றிருக்கு திருவாச்சி அந்த சென்னை டூ திருச்சி பைப்பாஸ் ரோட்லேயும் ஒரு சி மெடிக்கல் காலேஜ் இருக்குது அங்கே வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க பிள்ளைங்க எம்பிபிஎஸ் படிக்கலாம் அப்புறோம் மருத்துவ படிப்பு ஹாஸ்பிடல் சேர்ந்த படிப்பெலாம் படிக்கலாண்டு நிறைய பேர் வர்றாங்க இது ஒரு டெவலப்பிங்கு ஒரு காரணம் அப்புறோம் பாராமெடிக்கல் கோர்ஸ்ஸெஸ்லாம் இருக்குது அப்புறோம் அந்த ரோவர் ஸ்கூலிருக்கு ரோவர் காலேஜ்ஜூ இருக்குது அதுக்கப்புறோம் அக்ரி காலேஜ் இங்கே ரெண்டு மூணு இருக்குது இதுமாதிரி அப்புறோம் நர்ஸிங் கோர்ஸ்ஸெஸ்லாம் நிறையருக்கு அதனால் நிறைய டெவலப்பாகிருக்கு வெளியூர்லேருந்து நிறைய பேர் வரதுனால் இந்த சிட்டி வந்து முன்னாடிக்கும் இப்படி இருக்குது அப்புறோம் பக்கத்தில் வந்து சிறுவாச்சூர் கோயில் இருக்குது மதுர காளியம்மன் கோயில் அது ஒரு அருமையான கோயில் ஏன்னால் அது வந்து மதுர காளியம்மன்னால் ஃபேமஸ்சான கோயில் அதுமாரி வாலிகண்டபுரத்தில் வாலிகண்ட ஈஸ்வரன்னு ஒரு இறைவன் இருக்கிறாரு அதுமாரி இங்கே வந்து ஃபேமஸ் என்னென்னா வெங்காயத்துக்கு நல்லா ஃபேமஸாயிருக்கு இந்த மாவட்டம் அதனால நிறைய முன்னாடி போட்டதை விட இப்போ நிறைய பேர் வெங்காயத்தில் லாபம் சம்பாதிக்கிறதுனால் திராட்சை தோட்டம் இருக்குது பெரம்பலூர்லேயே திராட்சை தோட்டம் இருக்குது அதுலெலாம் நிறைய பேர் பயன்படுத்தி புதுசு புதுசாக கண்டுபிடிப்புகள் யூஸ் பண்ணி வராங்க இன் ஃபியூச்சரு பெரம்பலூரில் மக்கள் வசதிக்காக இன்னும் புது பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்டு அப்படின்னும் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு டிரான்ஸ்போர்டெலாம் ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாயிருக்கு அதுனொன்று மாற்றங்கள் ஏற்பட்டபோது பெரம்பலூரில் பொருளாதரத்தை பொறுத்தவரையும் எம்ஆர்ஃப் பக்கத்துலேயே இருக்குது ரைட்டுங்களா அப்போது குடியிருப்புக்கும் நல்ல ப்ளேஸு ஈஸியாக அதுமாதிரி ஒரு நல்ல கட்டமைப்பெலாம் இருக்கிறதுனால இந்த வாழ்க்கையே சேஞ்ச் பண்ணிக்கொடுக்குற அளவுக்கு மக்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால் அந்த பெரம்பலூரில் பல ஆண்டுகளாக எப்படியும் இந்த ஒரு மக்கள் பொருளாதாரத்துலேயும் அவங்களுடைய தன்னிறைவு அடைஞ்சி நல்ல வீடெலாம் பார்த்தீங்கனா ஒரு வீடுன்னால் ரெண்டு கோடி மூணு கோடி கட்டியிருக்காங்க அதுமாதிரி மக்கள் வந்து நல்லா வசிப்பிடம் நல்லாயிருக்கு தண்ணியும் நல்லா வசதியோட முன்னாடியெலாம் உப்பு தண்ணி இருக்கும் இப்பெல்லாம் வந்து காவேரி தண்ணியே இருக்குது அதே பயன்படுத்தியிருக்காங்க இதன் மூலமாக பல்வேறு மக்களுக்கு நிறைய பொருளாதாரம் கிடைக்கிது ஒரு ஷேர் ஆட்டோ ஓட்டுகிறவனுக்கு கிடைக்கிது தள்ளுவண்டிக்காரனுக்கு பணம் கிடைக்கிது இது மாதிரி நிறைய மக்களுக்கு நிறைய வகையான சவுகரியங்கள் கொடுக்கும் போது அவங்க வந்து அதை என்ஜாய் பண்ணுறாங்க இது ஒரு மாற்றத்துக்கு மக்களுக்கு ஒரு முக்கிய காரணம் மக்களும் வந்து ஒழுக்கமான மக்களாக இருக்காங்க அதனால் நல்ல பாதுகாப்போடு இங்கே வாழ்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது நன்றி